அதாவது தமிழகத்தில் சேலை கட்டுவது தான் நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸும் தைக்கணும் அதுக்காக வேண்டி தான் அந்த சேலைய வச்சு தான் தையல் கலையே அதிகமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு ரெடிமேடில் எடுத்துக்குவாங்க சரி இருக்காது அப்போ தையல் இருக்கா த இருந்தால் தான் தையல் கடை இருந்தால் தான் அதை போய் லு டைட் பண்ணணுமா லூஸ் பண்ணணுமான்னு தெரியும் அதனாலே வேண்டி சேலை இருக்கிறது இருக்கிற வரைக்கும் தையல் கலை இருந்து தான் ஆகும் சுடிதார் எடுக்கிறாங்க லூஸாக இருக்கும் டைட் பண்ணுவாங்க அல்லது டைட்டாக இருக்கும் லூஸ் பண்ணுவாங்க அப்போ தையல் இருந்து தான் ஆகணும் மிஷின் இருந்து தான் ஆகணும் தையல் கலை இருந்து தான் ஆவணும்